அக்கா என்னக்கா பண்ணுறீங்க ஆ சமைச்சிட்டிங்களா நான் இப்போ தான் அக்கா சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அவன் தான் வீட்டில் இருந்துட்டே மகேஷ் எந்த நேரமும் ஃபோனை தான்க்கா பார்த்துக்கிட்டு இருக்கான் ஃபோனை வெச்சா டிவி டிவியை வெச்சா ஃபோனு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆமாம் ஆமாம் ஆ இந்த ஸ்கூல் லீவு

ஃபுல்லாக ம் கொஞ்சம் நாளாக இவனுக்கு லாக்பேட்லாம் எடுக்காமல் தெரியாமல் இருந்துச்சு இப்போ அதையும் கற்றுக்கிட்டு அவனே எல்லோர் ஃபோ எல்லோரோட ஃபோனையும் எடுத்து இந்த ஃபோனை வாங்கினா அந்த ஃபோனை மாற்றி பார்க்குறான் அந்த ஃபோனை வாங்கினா இந்த ஃபோனை மாற்றி பார்க்குறான் இதில் இதில் இந்த வெளியில் விடவும் பயமாக இருக்குது வெளியில் ரோ மெயின் ரோட்டில் ஆமாம் ஆமாம் அதுக்கு வேறு பயமாக இருக்குது நம்மள்லாம் முன்னாடி எல்லாம் இப்படியா பயந்துக்கிட்டு இருந்தோம் இப்படியா ஃபோனு டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நல்லா ஜாலியாக வெளியில் போய் பிள்ளைங்களோட விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ உள்ள பிள்ள எல்லாம் அப்படியா அந்தமாதிரி மாறிப் போச்சு ம் கொடுக்கலன்னா அதுவோ எதாவது பண்ணுது இல்லையா அதை கொடுத்தா தானே அழுகையே நிற்பாட்டுது அழுது அழுது பிடிச்சாது வாங்கிட்டு போய்டுது ஃபோனை என்ன பண்ண சொல்கிறிங்க ஐய்யையோ ஆமாம் ரெண்டு மாதம் லீவ் விட்டதுல ஃபுல்லாக உக்கார்ந்து பார்த்துருப்பான் அதனால வந்திருக்கும் அப்படி ம் ஐய்யையோ அதுவோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே அக்கா அப்போயும் எனக்கு ஃபோனு தான் வேணும் ஃபோனு தான் வேணும் ஃபோனை உக்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன பண்ண சொல்கிறீங்க அதான் அதான் நம்ம சாயங்காலம் அதான் அக்கா நம்ம சாயங்காலம் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களை கூட்டிக்கிட்டு அப்படியே பார்க்குக்கு அப்படியே போய்ட்டு வரலாமான்னு கேக்கிறதுக்கு தான் அக்கா பண்ணேன் போய்ட்டு வரலாமா ஆ கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நம்மளும் சும்மா பேசிட்டு இருந்த மாதிரியாவது இருக்குமில்ல வீட்டுக்குள்ளேயே இருந்ததுக்கு அதுகளையும் கொண்டு போய் விளையாட விட்டுட்டு கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கும் அதான் ம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டாங்களா இப்போ காந்தி பார்க் ஓப்பன் பண்ணி தானே சாயங்காலம் எத்தனை மணிக்குக்கா போகலாம் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க ஆமாம் வெயில் வேறு வெளியில் போக விட மாட்டேங்குது ஆறு மணியானாலும் வெயில் அடிச்சுட்டே இருக்குது ம் ஆமாம் நான் நைட் டிஃபன் வேறு செய்யணும்க்கா ம் அஞ்சரைக்கு போய்ட்டு ஏழு மணிக்கு வந்துடுற மாதிரி ம் சரிக்கா ஆ ஆமாம் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் ஸ்கூல் திறந்துருவாய்ங்க ரெண்டு நாளைக்கு கூட்டிட்டு போய்ட்டு அப்படியே வருவோம்க்கா ரெண்டு நாளாவது ஃப்ரீயாக விளையாண்டுட்டு வரட்டும் ஆ சரிக்கா ம் கிளம்புறப்ப நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் ரெடியாக இருங்கள் அப்படியே போய்விட்டு வந்துடுவோம் ஆ சரிக்கா வெச்சிருங்க ஆ வெச்சிர்றேன்க்கா ம்